நாங்கள் வந்து விவசாயம் செய்யறோம் நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்றங்க இந்த நூறு நாள் திட்டத்தில் வந்து வேலையாட்கள் செய்யறதுனால விவசாயத்துக்கு வந்து எந்த ஆட்களும் கிடைக்கிறதில்ல அந்த தலைப்பில் தான் ஏதாவது எழுதணும் நினைக்கிறங்க அது தான் மாற்றி அமைச்சால் பரவால்லை விவசாயத்துக்கு அந்த ஆட்களை அனுப்பினா எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் விவசாயம் வந்து நல்லபடியாக வரும் போய் சும்மா உட்காந்துட்டு வர்றவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க விவசாயம் அழிஞ்சு போச்சு விவசாயத்தை யாரும் கவனிக்க மாட்டேங்குறாங்க இது வந்து யாருகிட்ட சொன்னாலும் விதிக்கப்பட்ட விதியாக இருக்குது இது குழப்பம் குழப்பம் ஏற்படுகிறது இது மாரி விவசாயத்துக்கு ஆளை கொடுங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து கட்டுப்பாடு நிறைய இருக்குது இந்த நூறு நாள் வேலை திட்டத்துனால விவசாயம் தான் பாதிக்குதே தவிர வேறு எந்த முன்னேற்றமும் கிடையில ஆளுங்களை வச்சு வேலை செய்யறேன் வேலை செய்யறன்னு சொல்லிவிட்டு எந்த வேலையும் ஆகுறதில்லை போய் உட்காந்துட்டு வராங்க ஆனால் அதே விவசாயத்துக்கு அனுப்பினா விவசாயம் ரொம்ப படு தோல்வியாக இருக்குது தண்ணி இல்லை மழை இல்லை உரம் வில அதிகமாகி போச்சு தீவன வில அதிகமாகி போச்சு எழுதுணுன்னு நினைச்சா நிறைய தலைப்புகள் எழுதலாம் எழுத முடியாது ஏன்னா அரசாங்கம் வச்சது தான் சட்டமாக இருக்குது அதனால் வந்து அரசாங்கத்தை நாங்கள் என்ன சொல்ல முடியும் இந்த நூறு நாள் வேலை இந்த திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினா நல்லாருக்கும் இந்த அந்த தலைப்பில் தான் எங்களுக்கு வந்த நூறு நாள் திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துன்னு திட்டத்தை எங்களால் வெளிப்படையாக சொல்ல முல்ல குழப்பம் ஏற்படுகிறது அரசாங்கத்தை எதித்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அதனால விவசாயங்கள்லாம் வந்து படும் தோல்வியா இருக்குறோம் அங்கே இரநூறு ரூபா கொடுக்குறாங்க இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னு போகறாங்க உக்காதுக்குறாங்க தூங்குறாங்க எங்களுக்கு வேலை வரதில்லை நாங்கல்லாம் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து அந்தந்த பருவத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிடைக்காததுனால நஷ்டத்தில் போது விவசாயமெல்லாம் எந்த தலைப்பில் நாங்கள் எழுதுறது எந்த இந்தியாவுலேயே வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த நூறு நாள் வேலை திட்டம்தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க போதும் அதுவே போதும் என்னைக்காவது வேலை செய்யறாங்களா வேலையே செய்றதில்லை அதுக்கு என்னாத்துக்கு போயிட்டு காசு கொடுத்து உட்கார வச்சுருக்குறீங்க அதையே வந்து தூர் வாரணும் அப்படின்னா மனுஷனுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறதே ஒரு லட்சம் கொடுத்தாவே ஜேசிபி வந்து நல்லா தூர் வாரி போட்டுருவாங்க எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துருச்சு அந்த பெரிய பெரிய வேலை எல்லாம் இயந்திரத்தை வச்சு செஞ்சிகிட்டு இந்த பட்டிக்காட்டில் இருக்கிற விவசாய நிலத்துக்கு ஆளுங்களை அனுப்பி அதுக்கு கூலி கொடுத்தா விவசாயிகளும் பிழைக்குவாங்க விவசாயத்தை அதனால் விவசாயம் நல்லா வந்துச்சுனா அரசாங்கத்துக்கும் நல்ல உதவியாக இருக்கும் எந்த கட்டுப்பாடும் வராது விலைவாசியும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் எதுவுமே எல்லாம் ஏறி வில ஏறி போயிட்டு விலைவாசி அதிகமாகி போச்சு யாராலையும் வந்து எந்த வந்து எதுவும் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அதனால் இந்த இதை விவசாயத்துக்கு அனுப்புனா நல்லாருக்கும் இதான் முக்கிய தகவலாக தெரியுது எங்களுக்கு